மாணவர்கள் பள்ளியில் வந்து ஓட்டப்பயிற்சிலாம் அளிக்கப்படுது எல்லா பயிற்சியும் அளிக்கப்படுது அதில் அதிக அளவில் ஓட்டப்பயிற்சியில் தான் எல்லா மாணவர்களும் கலந்துக்கிறாங்க அது மாதிரி ஓட்டப்பயிற்சி சின்னப்பிள்ளைங்க வெள் ஓடுறதுனால ஆரோக்கியம் என்னென்னன்னு தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓடுறதுனால நம்ம உடம்பில் உள்ள சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் நம்ம எப்போயுமே உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் சோர்வாக இருக்காது நம்ம எப்போல்லாம் சோர்வாக இருக்கிறோன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஓட ஆரம்பிச்சிடணும் அப்போ நம்ம இதயத்தில் உள்ள ரத்தம் நல்லா இதயத்தில் உள்ள ரத்தம் வர ரத்தம் நல்லா உடலை சீராக்கி இரத்த அழுத்தத்த குறைக்கும் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வராமல் தடுக்கிறது இந்த ஓட்ட பயிற்சி ரொம்ப அவசியமான ஒன்றாகும் நம்ம மூளையில் உள்ள சக்தியை வலிப்படுத்துறதுக்கு இந்த ஓட்டப்பயிற்சி முக்கியமாக இருக்குது இந்த ஓட்டப்பயிற்சியால் மூளையில் உள்ள சக்தி அதிகமாக வர்றதனால் மாணவர்களாக இருக்கிற சின்ன குழந்தைங்க நல்லா யோசிக்கின்ற திறனையும் படிக்கின்ற திறனையும் பெற் பெற்றுப்பாங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சி ஓடுறதுனாலயோ இல்லை எப்போலாம் நம்ம ஓடுறோமோ சிறு குழந்தைகள் ஓடும்போது அவங் ரொம்ப சின்ன பிள்ளைலியே நிறைய பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க அது அவங்க ஃபேம் அவங்க குடும்பத்தில் உள்ள வாகா கூட இருக்கலாம் அப்போ குண்டாக இருக்கிறப்ப சின்னப்பிள்ளைலியே அதுமாதிரி இருந்தால் கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதெல்லாம் அதிகமாகி சிறு பிள்ளையா இருக்கும் போதே சர்க்கரை நோய் அதெல்லாம் வந்து உருவாகும் இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பயே அதிகமாக ஓடுனா நம்ம உடம்புல உள்ள எடை குறஞ்சி நம்ம உடம்பு ஒரு உடல் அமைப்பு வடிவமாகவும் நம்ம உடம்புல அழகாவும் நம்ம எலும்பு ரொம்ப வலுவாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஓடுறோமோ அவ்வளோக்கான நம்ம எலும்பு ரொம்ப வலுவாக இருக்கும் நம்ம தசை எல்லாம் நல்லா அழுத்தமாகவும் நல்லா உ கடினமாக பிடிச்சா அப்படியே தொலதொலன்னு இருக்காமல் நல்லா கடினமாக இருக்கும் ஓட்டப்பயிற்சி சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர்ற எல்லாருக்கும் ஒரு அவசியமானதாக இருக்கும் நம்ம ஓடுறதுனால நம்ம பாதத்திலேருந்து உச்சி வரைக்கும் நம்ம இரத்த ஓட்டம் அப்படியே சீராக இருக்கும் இதயத்தில் முக்கியமாக இதயத்தில் முக்கியமாக இதயத்தில் உள்ள ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும் நம்ம மூளை நம்மளோடய கொழுப்பு வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது இந்த ஓட்ட பயிற்சி அதே மாதிரி நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் தேவை இல்லாத கொழுப்பெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்து இருக்கும் அதெல்லாம் நம்ம ஓடுறதுனால அது வந்து கொழுப்பு குறையும் நம்ம எவ்வளோக்கான வியர்வை வருதோ அவ்வளோக்கான நம்ம கொழுப்பெல்லாம் குறையிது சிறு குழந் சின்ன குழந்தைங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஓட்ட பயிற்சி ரொம்ப அவசியமானதாக தான் இருக்கும் அவங்க மூளையில் உள்ள வளர்ச்சி சீராக்கி நல்லா யோசிக்கின்ற திறனையும் சிந்திக்கின்ற திறனையும் அதிகமாக்கும் காலையில் எழுந்திருச்சதுமே நல்லா வெறும் வயித்தில் ஒரு டம்ளர் நல்ல தூய்மையான தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோனா சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் அன்றைக்கு காலைலேருந்து சாயந்திரம் வீட்டுக்கு வர வரைக்கும் ஸ்கூல்லேருந்து அவங்க அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்க மனசு எப்போயுமே ஒரு புத்துணர்வுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களில் அது மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதை ரொம்ப சிறு குழந்தைகளுக்குலாம் ஓட்டப்பயிற்சி அதிகம் நம்ம பள்ளி பள்ளிகளில் மட்டும்தான் வந்து ஓட்டப்பயிற்சி கொடுக்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்லேயே பேரண்ட்ஸே பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுன்னா வீட்டிலேயே பிள்ளைங்கள காலையில் எழுந்திரிச்சி ஓட சொல்லணும் ஜாக்கிங் போக சொல்லணும் அதுமாதிரி சொல்லுறதுனால அவங்களும் சேர்ந்து போகிறது பெரியவங்களும் இந் இப்போ இருக்கிற நிலைமையில் பெரியவங்களும் ஓடுனா கூட தப்பு இல்லை அவங்களுக்கு அதிகமாக இதயத்தில் தான் கோளாறு அதிகமாக வருது அவங்க ஓடுறதுனால அவங்க இதயம் ரொம்ப சீரான ரத்த ஓட்டத்தோடய இருக்கும் எல்லா பள்ளிகளிலேயும் ஓட்டப்பயிற்சி அளிக்கப்படுகிறது சிறு குழந்தைகள் ஓடுறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க